எனக்கு பிடித்த நடிகர்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க ஆனால் அதில் வந்து ரஜினியை வந்து ரஜினிகாந்தை வந்து ரொம்ப பிடிக்குங்க அவர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா ராஜா சின்ன ரோஜானு சொல்லிவிட்டு ரஜினிகாந்த் கௌதமி அதே மாதிரி அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திரன் அப்புறம் கோவை சரளா எஸ்எஸ் சந்திரன் செந்தில் ரகுவரன் அவங்கெலாம் நடித்திருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு உண்மையான ஒரு ஒரு முதலாளிக்கு வந்து எப்படி வந்து ஒரு தொழிலாளி வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அதில் காமித்திருப்பாங்க அதில் வந்து அந்த முதலாளிக்கு வந்து கண் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அவருக்கு வந்து கண் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அவருக்கு வந்து கொஞ்சம் கண் வந்து தெரியாமல் இருக்கும் பிரச்சினையா இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்கள் முதலாளியோட சம்சாரம் இருக்காதுங்க குழந்தைங்கெலாம் வீட்டில் இருக்குங்க ஆனால் வீட்டில் இருக்க மத்த வேலைக்காரங்க எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் அடிக்கிறதிலே குறிக்கோளாக இருப்பாங்க ஆனால் இவர் வந்து மேனேஜருங்க அந்த அந்த தொழிலில் தொழிலில் அந்த ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த வீட்டில் வந்து மேனேஜராக இருப்பாருங்க எல்லாமே அராஜகமாக இருக்குங்க நூறுரூவா சாமானை வந்து ஆயிரரூவாய்ன்பாங்க அந்த மாதிரி இருக்குங்க அப்படி அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா அவர் வந்து இப்படி அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு இது பார்த்தாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு போகிற அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொ முதலாளியோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைப்பொருள் ஏதோ யூஸ் பண்ணி அந்த பிள்ள வந்து கொஞ்சம் தப்பான இதுக்கு போகுங்க அப்போ இவர் வந்து ரஜினி வந்து அதை கண்டுப்பிடிச்சி ஓ முதலாளிக்கு வந்து தெரியக் கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்துக்குவாருங்க அப்போ வந்து ஹீரோயின் வந்து கௌதமிங்க அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க இது வந்து முதலாளிக்கு வந்து தெரியக் கூடாது இதை நம்ம வந்து எப்படி வந்து முதலாளிக்கு தெரியாமல் இந்த பொண்ணை வந்து நம்ம வந்து சரி பண்ணிடணும் வந்து எக்காரணத்தை கொண்டும் முதலாளி காதுக்கு இது போகக்கூடாது அப்படின்பாரு இதை வந்து முதலாளி கேட்டிருவாரு அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பரவாயில்லை நம்ம கிட்டே இருக்கிற இதில் இத்தனை பேருத்துலே இவர் ரஜினி மட்டும் தான் விஸ்வாசமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அதே மாதிரி பிள்ளைங்க குழந்தைங்கள்ட்டையும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி வந்து சொல்லி எப்படி எப்படி அது கரெக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுவாருங்க இந்த பொண்ணுகிட்ட வந்து போதைப்பொருள் யூஸ் பண்ண பொண்ணுகிட்ட வந்து அந்த பொண்ணு நல்வழிக்கு கொண்டு வந்துடுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் மத்த குழந்தைங்கலாம் இருக்கும் அந்த குழந்தைகள்ட்ட அதில் அதில் ஒரு குழந்த வந்து ஷாலினிங்கிற குழந்த வந்து நல்ல ஒரு சுட்டிப்பாக இருக்கும் அந்த பிள்ளைட்ட வந்து சொல்லுவார் இப்போ வந்து கிட்சன் சமானமெல்லாம் காய்கறி வாங்க வீட்லேயே நான் செடிகளில் வருது ஆனாலும் வெளியில் வாங்கிகிட்டு வந்தேன்னு சொல்லிகிட்டு அதுக்கு காசு வாங்கிறாங்க இதே பருப்பு இவ்வளோ வாங்கி வெளி ஆளுகளுக்கு விற்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த அராஜகத்தையெலாம் இந்த பொண்ணை வந்து தட்டி கேட்க சொல்லுவாருங்க அதெல்லாம் அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப பாராட்டத்த பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க எனக்கு வந்து அவர் நடித்த படத்திலே வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா ராஜ சின்ன ரோஜாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த கார்ட்டூனில் வர்ற மாதிரி அந்த யானையெலாம் காட்டுக்குள்ளே போய் தீயெல்லாம் பிடிச்சிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் அந்த படம் வருங்க பாட்டு அது வந்து பார்க்குறது அந்த காலத்துலெலாம் ரொம்ப இதாக இருந்ததுங்க இன்றைக்கும் அதை நான் பார்த்து ரசித்துட்டு இருக்கேங்க